நாங்கள் வந்து காரைக்குடியில் வந்து டெக்ஸ்டைஸ் வச்சுருக்கோம் ஹோல்சேல் டீலராக ஆ சார் இதுமாதிரி காரைக்குடியில ஸ்டோ ட்ரெஸ் கடை ரெண்டு டெக்டைல்ஸ் வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து காட்டன் மென்சுக்குள்ள காட்டன் ஷேட்ஸும் ஃபீமேலுக்குள்ள ட்ரெஸ்சஸ்சும் வேணும் எவ்வளோ வருது இப்போ டிரெண்டிங்கில் உள்ள லைக்ரா ஷர்ட்ஸ் வேணும் கொஞ்சம் மென்சுக்குள்ளது ஃபீமேலுக்குள்ளது துணி காட்டன் பேண்ட் காட்டன் சுடி இதெல்லாம் வேணும் எவ்வளோ சார் பண்டல் எவ்வளோ சார் வருது என்ன சார் ஆ ஓகே சார்

ஆ டன்னு கணக்கில் எடுத்துகிட்டம்ன்னா டன் கணக்கில் ஓகே சார்

ஆ ஓகே சார் ஓகே சார் அதில் ஒரு ரெண்டு ஆட்ரு எடுத்துகுங்க சார் இது ஃபீமேலுக்குள்ள ஆ ஆ சார் சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே ஓகே சார் இது டெலிவரி சார்ஜ் எப்படி சார் டெலிவரி வந்து எங்கள் ஏரியாவில நீங்களே பண்ணிடுவிங்களா சார் என்ன சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ வேறு நோ ரொம்ப நன்றி சார்